தண்ணி பிரச்சனை அதிகமாக இல்லைங்க ஏன்னா எங்களுக்கு பக்கத்துலையே டேங்கு இருக்கு அதில் போய் எடுத்துக்குவோம் ஏன்னா பஞ்சாயத்தில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பைப் போட்டுருக்காங்க அந்த பைப்பில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்றாங்க அதை நாங்கள் பிடிச்சிக்குவோம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை துணிமணி துவைக்கிறது கொஞ்சம் கஸ்டமாக இருந்தாலும் கூட அதுவும் வந்து நாங்கள் நாலு நாள் ஒரு ஒரு வாரம் நாலு நாள் இந்த இடவெளி இருக்கிறதுனால தான் நாங்கள் துவச்சிக்கிறோம் ஏன்னா டெய்லி துவைக்கிறதுக்கு உங்களுக்கு த தண்ணி வசதி இல்லை இந்த பொ பொம்பள ஜனங்க வந்து தண்ணி உட்காந்து துவைக்கிறத்துக்கு போகறதுக்கு நாங்கள் வந்து பாத்துரூம் தனியாக இல்லை மந்தைலே தான் வச்சு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை தான் இப்போ எங்களுக்கு அதிகமாக இருக்குது துணிமணி துவைக்கிறதுக்கு குளிக்க போக குடிக்க நல்ல தண்ணி இல்லைன்னா கூடம் எதோ குடித்தண்ணிர் கூடோ ஒன்று வருது அதை குடிச்சிகிட்டு இருக்கிறோம் மற்றபடி நாங்கள் குளிக்கிறதுக்கு போகறதுக்கு துணிமணி துவைக்கிறதுக்கு தண்ணி ஒரு பற்றாக்குற தான் எங்களை பொறுத்தவரையிலையும் இந்த தொவைச்சு காய வைக்கிறதுக்குகூட இடம் இருக்காது எதோ ஒரு கவுரு கட்டி ஊர் வீட்டு உள்ளக்க இந்த துணிமணிகளை காயவச்சு பண்ணிக்கிட்டு இருக்கறோம் வேறு வழியில வர தண்ணின்னா இப்போ அந்த அங்கே பக்கத்தில் அடி பம்பு இருக்கு அந்த அடி பம்பு தண்ணியே எடுத்தாந்து ஊ ஊ ஊ ட்ரம்மில் ஊற்றி வச்சிக்கிட்டு நாங்கள் வீட்டில் குளிக்க போக வச்சிக்கிட்டு தான் இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படியும் இல்லைன்னா தண்ணியை வந்து குடிக்கிறத்துக்கு தான் இங்கே வந்து சரியான தண்ணி எங்களுக்கு கிடைக்கல ஏன்னா குடிக்கிற தண்ணி வந்து நாலு நாலு டேங்கில் பண்ண பண்ணிகிட்டு வராங்க அது ஒன்றுக்குள்ள ஒன்று கலக்கிறதுனால அது தண்ணி ச சரியில்லாமல் போது நல்ல தண்ணியும் கெட்டத் தண்ணியும் ஒன்னாக கலந்ததுனால அது தண்ணி ஒரு டேஸ்ட்டும் இல்லை குடிக்கிறச்ச குடிச்சால் வந்து சரியாக இல்லை அதனால் வந்து குடிக்கறத்துக்கு தண்ணி இல்லங்கிற போது ஒரு ஒரு பக்கத்துலருந்து வந்தால் நல்லா இருக்கும் இப்போ எங்களுக்கு வந்து க இப்போ செம்பறை செம்பறைன்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்கேருந்து தான் தண்ணி கூட்டு குடிநீர் திட்டத்தில் டேங்க் கட்டி விட்ருக்காங்க அது சரியாக இருந்துது ஒன்லி எஸ்சி தெருவுக்கு மட்டும் அதை பா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது சரியாக இருந்தது தண்ணி அதோட கொண்டு வந்து இந்த ஒரு டேங்க்ல மட்டும் தண்ணி பத்தலைனா மற்ற டேங்கு என்ன பண்ண முடியும் அதனால நான் எல்லாம் டேங்க்கையும் ஒன்னாக கலந்து விட்டோன்ன இது இல்லைனா அது அது இல்லைனா அது பண்ணிரலாம் அப்படிங்குற ஐடியாவில் பண்ணாங்க இப்போ எல்லாம் ஒன்னாக தண்ணிக்கெல்லாம் ஒன்னாக கலந்ததுனால எங்களுக்கு இப்போ குடிக்கிற தண்ணி டேஸ்ட்டு இல்லாமல் போச்சு இந்த அடி பம்பு ஒன்று இருக்குதுங்க அந்த தெ தெப்பை குளத்து பக்கத்தில் அதில் போய் சில பேர் முடிஞ்சவங்க ஒரு குடம் எடுத்தாந்து வச்சுப்பாங்க குடிக்கிறதுக்கு மட்டும் அது தண்ணி நல்லா இருக்கும் அது பக்கத்தில் குளம் இருக்கிறதுனால அந்த தண்ணி அந்த குளத்து ஊற்று வரதுனால அந்த தண்ணி கொஞ்சம் ந டேஸ்ட்டாக இருக்கு குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கு காவேரி பாக் காவேரி வாட்டர் மாதிரி சரி இப்போ வசதி வாய்ப்பு உள்ளவங்க வந்து கேன் வாட்டர் வாங்கி போட்டு இருக்காங்க வச்சுக்கிறாங்க வீட்டுல நான் இப்போ சில வீட்டுல வந்து இந்தமாதிரி கேன் வாட்டருலாம் வாங்குறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க இந்த தண்ணி தான் குடிச்சிவிட்டு இருக்கிறோம் இப்போ க இப்போ டேஸ்ட்டு இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் இப்போ சமைக்கிறது போகறது எல்லாம் இதான் அதனால வந்து எங்கள் ஊரை பொருத்தவரலும் மற்ற டையத்தில் எங்களுக்கு பஞ்சம் இல்லை இங்கே தண்ணி வறண்டு தண்ணிக்கு கொஞ்சம் கஸ்டமாக இருக்கு எங்களுக்கு போக்குவரத்துக்கு ந நல்லா நல்லா இருக்கு

வீட்டுக் வீட்டுக்கு வெளியே தான் வந்து கயிறு கட்டி வீட்டுக்கு வெளியே தான் துணியே காய வைக்கிறோம் மேலே மாடி இ இருக்கிறவங்க மாடியில காய போடறாங்க மாடி இல்லாதவங்க இந்த வெய்ல்லு தான் கயிறு கட்டி காய போ காய வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க துவைக்கிறதுலாம் வந்து சில பேர் வாஷிங் மிஷின் வச்சிருப்பாங்க வாஷிங்மிஷின் எல்லாம் எங்களுக்கு இல்லைங்க நாங்கள்லாம் வந்து கீழ சோப்பு எ போட்டு தேய்ச்சு கையால் கும்மி தான் துணி துவச்சிக்கிட்டு இருக்கிறோம் வாஷிங்மிஷின் எல்லாம் வாய்ப்பு இல்லை எங்களுக்கு சில மழ மழ பேஞ்சால்தான் தண்ணி வரும் மழ நீர் இப்போ இப்போ வறட்சி ஆயிடுச்சு இந்த மாதம்லாம் மழையே சுத்தமாக இல்லை ரொம்ப வறண்டு போய் கிடைக்குது வெளியில இப்போ தலைக்காட்டவே முல்ல அந்த மாதிரி வெயில் அடிக்கிதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில எதோ இருக்குறதை வச்சின்னு நான் காலத்தில் ஓட்டுறேன் இப்படியே ஓட்